அஞ்சு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஆற்நூத்தி ஐம்பத்தி மூணு ஏழு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி ஏழ்நூத்தி எழுபத்தி ஏழு ஒம்போது லட்சத்தி எழுபத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி அ பதினாலு ஆரா ஆறு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி பதினொன்று நூற்றி இருவபத்தி எட்டு ரெண்டு லட்சத்தி அம் ஐம்பதொம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு